வணக்கம் எங்கள் வீட்டில் ஃபேமிலிக்கு ஒரு இது ஒன்று வச்சுருக்கோம் ஒரு அழைப்பிதல் வச்சுருக்கோம் அதுக்கு உங்கள்ட்ட டிஃபன் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் நான்வெஜ்டேரியனில் அனுப்பியிருக்கீங்க அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க நான்வெஜ்டேரியன் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள பேமெண்ட்டை எங்களுக்கு பண்ணிடுங்க